இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு எட்டு செண்டு இடம் இருக்கு அந்த எ இடம் வந்து ஃபர்ஸ்ட்ல எங்கள் பேரில் தான் இருந்தது பக்கத்தில் இடம் கொடுத்துட்டு போனவங்க வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்கள் மாமனார் இல்லாததுனால அவர் இப்போ ஒரு பத்து வருசமாக ஆனதுனால அவர் பேரில் இருந்து இல்லைன்ட்டு நாங்கள் சரியாக போய் ப கவனிக்காமல் அதனால கவனிக்காமல் விட்டதுனால அவங்க பேரில் வந்து நம்பரு வந்து வந்துசுன்னு சொல்லிட்டு சொன்னதாக இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்துலேயே எ அவங்க இடம் இருந்ததுனால அவங்க பேருக்கே எழுதிவிட்டு இப்போ அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு இங்கே உள்ள ஊரில் இருக்கார் கவுன்சிலராக அவராண்ட வந்து நாங்கள் சொன்னதுக்கு இதை வந்து நாங்கள் விடமாட்டோம் எங்கள் பேரில் தானே இருக்கு நாங்கள் எப்படி விடுவோம் இந்த இடத்த நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு எல்லாம் சொல்லுறாங்க ஆனால் நாங்கள் வந்து எங்கள் இடன்ட்டு நாங்கள் விடுவோமா அதனால வந்து நாங்கள் விடாம அவரை தொல்லை பண்ணி அவரை கேளுங்கள்ன்ட்டு நாங்கள் கொஞ்சம் இது பண்ணோம் அது அவருக்கு ஒத் ஒத்துழைக்கி ஒழச்சி அவங்க இது பண்ணலை அதனால் வந்து நாங்கள் டேஷனில் நம்ம பார்த்துக்கலாம்மானு சொல்லிட்டாங்க இங்கே பக்கத்தில் தான் கீழ்பண்ணத்தூர் டேஷன்னு நாங்கள் அங்கே போயிவிட்டு போலீஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொன்னோம் சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு இடம் வந்து இது பக்கத்தில் இருந்தால் மாற தான் செய்யும் அதுக்காக நீங்கள் வந்து உங்கள் இடத்த நீங்களே வச்சுப்பீங்களா அந்தமாரிலாம் ஏமாத்தக்கூடாதும்மா அவங்கள அப்படின்னு சொல்லி ஒரு லேடி பேரில் தான் இருந்துது அந்த இடம் இப்போ வந்து எங்கள் கைக்கே அவங்க திருப்பி கொடுக்குறமாரியே அமைச்சு வச்சுட்டாங்க இப்போ எங்களுக்கு ரொம்பவே சந்தோஸமாக இருக்கு எங்கள் இடம் எங்களுக்கு கிடச்சதுனால இப்போ எங்களுக்கு நல்லாவே இருக்கு எல்லாமே அமைச்சி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு எல்லா வசதியுமே இந்த ஊரில் எல்லாமே இருக்கு பெரியவங்களும் சரி நாங்கள் இப்படி தான் பண்ணணும் எங்கள் ஊரில் இப்படின்ட்டு அவங்களும் டேஷன் வரையிலுமாது வந்து எங்களுக்கு சொல்லித்தருவார் எதுவுமே சொல்வார் செய்வாங்க எதுவுமே நல்லாமே செஞ்சித் தருவாங்க